யெஸ் நான் இந்த மாரி பிரச்சனைலாம் வந்து ஃபேஸ் பண்ணிருக்கேன் எப்படினா இப்போ எங்கள் ஊருலேருந்து நான் பக்கத்துக்கு ஊருக்கு போகறேன் ஒரு பஸ்ஸில் போகறேன் அப்படினா அங்கே ஜென்ஸ் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிவிட்டு வராங்க இல்லை அன்வான்ட்டடான அந்த ஆட்டிட்யூட் பண்ணுற ஜென்ஸ் வராங்க அப்படினா அவங்ககிட்ட ஒரு சில சில பிரச்னைலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ணிருக்கோம் காலேஜஸில் இருந்து ஆட்டோவில அப்படி வரோனா ட்ரைவர் ஆட்டோ ட்ரைவர் வந்து என்ன நிலமல இருக்காருன்னு தெரியாது அவங்ககிட்ட ஃபேஸ் பண்ணிருக்கோம் லாங் ட்ராவல் போகறோம் அப்படினா நைட் டைம்ல பஸ்ஸில் போ போது திங்க்ஸ்க்கு சேஃப்ட்டி இருக்காது அப்புறோம் ரெஸ்ட்ரூம்ஸ்கான சேஃப்ட்டிஸ் உமன்ஸ்கு இருக்காது மலையில ட்ராவல் பண்ணுறோம் அப்படினா மலை மேலே அந்த பஸ் வந்து டே டேர்ன் ஆகுபோது சில அப்படி டேர்ன் ஆகுபோது எங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் ஐயோ என்ன ஆகுமோ அப்படினு சொல்லிவிட்டு ரெஸ்ட்ரூம்ஸ் வசதிலாம் இல்லை அப்படினா உமனுக்கு வந்து ரொம்ப பிரச் அது அது எங்களுக்கு மோஸ்ட்லி பிரச்சனைனா உமன்ஸ்க்கு வந்து ரெஸ்ட்ரூம் பிரச்சனை அதுவும் நைட் டைம்மில வந்து எங்கே போகறோம் எப்படினு சொல்லிவிட்டு ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் உமனுக்கு வந்து இன்னும் நிறைய ஒரு சேஃப்ட்டிலாம் கொண்டு வந்தால் நல்லா இருக்கும் அப்படினு சொல்லிவிட்டு நினைக்கிறேன்